எனக்கு குக்கரு வீட்டுக்குத் தேவையான குக்கரு வந்து தேவைன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே லோக்கலில் வந்து தமிழ்நாடு எவர் சில்வர் கடையில் போய்விட்டு விசாரிக்கும் போது அவங்க ஒரு ரேட்டு சொன்னாங்க அந்த ரேட்டுக்கு பின்னாடி நான் வந்து மெ இங்கே மிலிட்ரியினுடைய கேன்டீன் இருக்குங்க அதில் நம்ப நண்பர் ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர்கிட்ட வந்து சொல்லும்போது அவர் வந்து சரி நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அது வாங்கி கொடுத்தாரு அது வந்து ரேட்டு பொறுத்த வரைக்கும் அந்த வெளியே நாங்கள் விசாரிச்சது இதுக்கும் கிட்டத்தட்ட வந்து நாற்பது பெர்சென்ட் வந்து முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் கம்மியாக கிடச்சிது அதனால் எனக்கு வந்து ஒரு நல்ல லாபம் அந்த கம்மி ரேட்டில் வாங்குனேன் ஆனால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தரமான குவாலிட்டி அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து ரொம்ப இதாக இருந்துது நல்லா குவாலிட்டி அருமையான குவாலிட்டி அதெலாம் நல்லபடியாக சமைச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்குறோம் நல்லாவும் போயிட்டுருக்குது